ஹலோ கேட்குதா ஆ ஆமாங்க சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாங்க சார் சார் இப்போ நியூ மாடல் ராயல் என்ஃபீல்டு வந்து ஜிடி சிக்ஸ் ஃபி கான்டினென்டல் ஜிடி சிக்ஸ் ஃபிஃப்டின்னு ஒரு பைக் வந்திருக்கு சார் ராயல் என்ஃபீல்டில் அதில் அது வ அது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்ட்டாக அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆ அதில் வந்து இப்போ ஃபோக்ஸ் வீல்லிலேருந்து இப்போ அலாய் வீலுக்கு மாற்றிருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்டா மைலேஜ் வந்து ஒரு ஒரு லிட்ருக்கு ஃபோர்ட்டீன் தரும் சார் ஆ ஆமாங்க சார் அது கலர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெட்டு இருக்குது சார் ப்ளூ ஒன்று இருக்குது அப்புறம் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒன்று இருக்குது சார் ஆ ஆமாங்க சார் ஆமாம் சார் கலருக்கு தகுந்தாப்பில் அது மாறும் சார் அதேமாதிரி நீங்கள் இப்போ அலாய் வீல் வேணுன்னால் அலாய் வீலுக்கு ஒரு காஸ்ட்டு வரும் சார் அப்புறமேலு ஃபோக்ஸ் வீலுக்கு ஒரு காஸ்ட்டு வரும் சார் ஆ ஆமாங்க சார் இப்போ டிஸ்க் ஆ அதெலாம் இருக்குது சார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னால் இதை பற்றிலாம் பேசலாம் சார் இஎம்ஐ பற்றிலாம் இதுதான் எங்களோடய ஷோ ரூம் நம்பர் சார் ஓகே சார் இது உங்கள் நம்பரா ஓகே சார் நான் என்னோடய விசிட்டிங் கார்டை உங்களுக்கு அமுச்சு விடுறேன் வாட்ஸ்அப்பில் ஆ ஓகே சார் கண்டிப்பாக எங்கள் ஷோ ரூம் வந்து பாருங்கள் பாருங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்